தமிழ் மொழி வந்து இந்தியாவின் மூத்த மொழியாகவும் தமிழர்களோட தாய்மொழியாகவும் இருக்குது தமிழ் வந்து இன்றைய காலத்தில் வந்துட்டு அரசர்கள் ஆண்ட ஆட்சி செய்த காலத்திலேருந்து அரசர்கள் தமிழ் மொழிக்காண்டி ஒரு சங்கம் வெச்சு தமிழை வளத்திருக்காங்க அந்த காலத்தில் வந்து தமிழுக்குன்னு தனிப் புலவர்களும் கவிஞர்களும் இருந்தாங்க அவங்க தான் தமிழ் மொழிய பற்றி நிறைய அதோட அதோட சிறப்புகளை பற்றியும் அதோட பெருமைகளை பற்றியும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க சங்க இலக்கிய புத்தகங்களில் கூட தமிழ் மொழியப் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது தமிழ் மொழி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழின்னு சொல்கிறாங்க எப்பிடின்னா கல்தோன்றி மண்தோன்றி காலத்தின் முன்தோன்றிய மூத்த மொழின்னு தமிழ் மொழிய சொல்வாங்க பாரதியார் கூட தன்னோட பாட்டில் ஒரு சொல்லியிருப்பாரு தமிழ் மொழியிலுள்ள இனிமைப்போல் வேறு எம்மொழியிலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் மொழி தான் வந்து தமிழர்களோடைய தாய்மொழி தமிழ்நாட்ல உள்ளவங்க வந்து அவங்களோட மொழியான தமிழ் மொழிய வந்து நாங்கள் உயிருக்கும் மேலாக நினைக்கிறாங்க வாழ்வது நாம் ஆகினும் வீழ்வது நாம் ஆகினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்புடின்ற குறிக்கோளை பயன்படும் குறிக்கோளை பின்பற்றி வாழ்றவங்க தான் தமிழர்கள் தமிழோட மொழி வந்து இன்றைக்கு வந்து நிறைய அதில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய புதுமைகள் கொண்டு வந்திருக்காங்க தமிழ் மொழி தான் வந்து தமிழ் மொழி வந்து எல்லா நாடுகள்லேயும் பரவியிருக்கு தமிழர்கள் ஏன்னா தமிழர்கள் வந்து எல்லா நாட்லேயும் இருக்காங்க எல்லா உலகத்தோட எல்லா மூலையிலேயும் இருக்காங்க தமிழர்கள் வந்து தமிழ் மொழிய வந்து பரப்புகிறாங்க சிங்கப்பூரில் கூட ராஜராஜசோழன் ஸ்ட்ரீட்னு ஒரு தெருவே இருக்குது அங்கே வந்து தமிழர்கள் நிறைய பேர் வாழ்றாங்க தமிழ் மொழியில உள்ள வந்து சிறப்பு மாதிரி வேறு எம்மொழியிலையும் இருக்காது ஏன்னா தமிழ் மொழி வந்து அவ்வளோ படிக்க படிப்பதற்கும் இனிமையான மொழி அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்புகள் வாய்ந்தது தமிழ் மொழில வந்து ஓரெழுத்து இருமொழி ஓரெழுத்து ஒருமொழி அந்த மாதிரி நிறைய இருக்குது தமிழ் மொழியில தமிழ் மொழிய வந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியோட சிறப்புகளை வந்து நிறைய சங்ககால இலக்கியங்களில் நிறைய இருக்குது தமிழ் மொழி தான் வந்து எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழின்னு சொல்வாங்க தமிழில் வந்து நிறைய இலக்கியங்கள் கவிதைகள் எல்லாம் இருக்குது தமிழ்நாட்ல உள்ளவங்கள்லாம் வெளி வெளி வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாட்டு நம்மளோட தமிழை வந்து பரப்பிக்கிட்டுருக்காங்க தமிழில் வந்து சங்ககாலத்தில் வந்து நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க நிறைய பாட்டுக்கள் எழுதியிருக்காங்க கவிதைகள் எழுதியிருக்காங்க தமிழ் மொழிக்கென தனி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க தமிழ் மொழியின் புத்தகங்களில் வந்து தனி செம்மொழி தமிழ் தமிழ் மொழிய வந்து செம்மொழி தனிமொழி சங்கத்தமிழ் மொழியே அப்புடின்னு நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க தமிழ் வந்து தமிழ்நாட்ட ஒரு தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்குமே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அது எப்புடின்னா சங்ககாலத்தில் இருந்த ராஜாக்கள் வந்து தங்களுடைய அவையில் வந்து ஒரு புலவரை வெச்சுருப்பாங்க அவங்க வந்து ராஜாவை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்தந்த அரசர் வந்து அந்த புலவருக்கு வந்து பாராட்டுக்களையும் பொன்களையும் பொருட்களையும் பரிசாக கொடுப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு அவையிலேயும் ஒரு தமிழ் புலவர்கள் இருந்தாங்க தமிழ் புலவர்களால் தான் தமிழ் மொழியின் புகழ் பரவிக்கிட்ருக்கு தமிழ் மொழி இன்னும் அழியாத சிரமை வாய்ந்த தனிச்சிறப்போடு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் தமிழர்கள் தான் தமிழர்களும் தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கானது மட்டுமில்ல எல்லோருக்கானதும் தமிழ் மொழிய வந்து தமிழர்களுக்கான மொழி மட்டும் இல்லை எல்லா நாட்டினருக்கான மொழியும் கூட அதில் உள்ள சிறப்புகள் வந்து வெளிநாட்டவரே பார்த்து வியந்து நிற்கிறாங்க